பைக்கிங்கிறது வந்து நம்ப ரெகுலர் லைஃபில் வந்து இப்போது டே டெய்லி தேவைப்பட்ற ஒரு விஷயமாயிருச்சு அதனால் வந்து அதில் எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லையும் பைக்கு மட்டும் எடுக்கவே கூடாது இப்போ வந்து ஸ்பீடிங் பண்ணலாம் ஸ்பீடிங் வந்து எப்போப்போ நம்ம பண்ணணுன்னு ஒன்று இருக்குது எந்த ரோட்டில் பண்ணணுன்னு ஒன்று இருக்குது அந்த இப்போது அதுக்கு அதுக்குன்னு ஒரு ரோடு இருக்குது அதில் ஸ்பீடிங் பண்ணலாம் எயிட்டி கிலோ மீட்டர் ஸ்பீடு ஃபிப்டி கிலோ மீட்டர் ஸ்பீடு போட்டிருப்பாங்க அந்த ரோட்டில் ஸ்பீடிங் பண்ணலாம் தேவையில்லாத இந்த ரூரல் ரோட்ஸில் ஸ்பீடிங் பண்ணுறது வந்து நிறைய ஆக்சிடெண்டில் தான் போய் முடியும் ஸோ ஸ்பீடிங் அண்ட் ரேஷ் ட்ரைவிங் இந்த மாதிரி ஸ்டெண்ட் பண்ணுறது அது அதுக்கான ஒரு ரேஷ் ட்ரை ரே ரேஸிங் ட்ராக் இருக்குது ஸ்டெண்டுக்கான ஒரு இடம் இருக்குது எல்லாத்தையும் வந்து நம்ம தான் வந்து கரெக்டான ப்ளேஸில் பண்ணணும் அது தேவை இல்லாமல் போயிட்டு நிறையா ஸ்பீட் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி நே ஆக்சிடெண்ட் ஆவறது இதெல்லாம் வந்து நமக்குத் தேவையில்லாத ஒரு விஷயம் பைக்கிங் எதுக்கு நமக்கு ஒரு ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காண்டி மட்டும்தான் யூஸ் ஆகும் பட் நம்ம அதைத் தவிர்த்து ஸ்பீடாக போவது ரேஸ் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள தவிர்த்தாலே ப மக்களுக்கு வந்து பைக்கிங் மேல் ஒரு நல்ல ஒரு லைக் வரும் அப்புறம் பைக்கிங்ன்றது வந்து பசங்களுக்கு இப்போது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா ஆயிடுச்சு அதனால் அதை அதை வந்து எ எதுவும் பண்ண முடியாது நம் அவங்கவுங்க வயசுக்கு வயது வந்தோடன்ன தான் நம்ம பைக்கிங்றதை ஒரு ஃபீல்டிலேயே வந்து பேரண்ட்ஸ் வந்து அலவ் பண்ணணும்